எனக்கு பிடித்த பழமொழிகள் கொஞ்சம் சொல்கிறன் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் எறும்பு ஊற கல்லும் தேயும் சிறு துளி பெரு வெள்ளம் பதறாத காரியம் சிதறாது அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சாகும் பழுத்த மரத்திற்கு தான் கல்லடி விழும் கந்தலானாலும் கசக்கி கட்டு கூழானாலும் குடி குளித்து குடி